இந்த அண்டத்தில் உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு தேசமும் டெலஸ்கோப் மற்றும் பிற கருவிகளைக் கொண்டு அந்த வானில் நடக்கக்கூடிய விஷயங்களை மற்ற கருவிகள் மூலம் வந்து பயன்படுத்தி அதன் மூலியமாக தெரிந்து கொள்கிறார்கள் இப்போ தூரத்தில் உள்ள பொருட்களை பார்க்கிறார்கள் அல்லது வானில் நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்க்கிறார்கள் என்பதே டெலஸ்கோப் மூலம் பார்க்கிறார்கள் அடுத்து வானில் நடக்கக்கூடிய சில அதிர்வுகளையும் ஸோ மழை எப்போது வரப் போகிறது மற்றபடி வானில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பூமியில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா பல சேட்லைட்டுகள் விண்ணில் ஏவப்படுகிறது அந்த ஏவப்படும் அந்த பொருளானது ஸோ அதன் தகவல்களை நமக்கு பூமிக்கு அனுப்புகிறது பூமிக்கு வெளியில் என்ன நடக்கிறது என்று அடுத்த கிரகத்தில் உள்ளவர்களை இந்த சேட்லைட் மூலியமாக சென்று அங்கு உள்ள படப்பிடிப்பு மூலமாக இப்போது நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புகிறது இதன் மூலியமாக அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை எல்லாம் நாம் பத்திரிக்கைகளிலேயோ டிவியிலேயோ அதை ஆராய்ச்சி செய்து வெளியிடுகிறோம் அதன் மூலியமாக மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு பல வியாதிகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ வந்தார் இருந்தார் போய்ட்டார் அப்படிங்கிறது எல்லாம் இல்லாமல் இப்போ கருவிகள் மூலியமாக இதனால் இத்தனை மணிக்கு இவ்வளவு நேரத்தில் இருப்பாங்க இவ்வளவு நேரத்தில் போயிடுவாங்க ஸோ இந்தக் கருவிகள் மூலியமாக சீக்கிரமாக நீங்கள் கொண்டு வந்தால் அவர்களை காப்பாற்றி விடலாம் என்ற அட்வான்ஸ் லெவல் கருவிகள் வைப்பது மூலியமாக இதே போல் தான் வானில் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகளை வான் பொருட்கள் அப்டின்னாக்கா ஸோ இப்போதைக்கு புதியதாக சந்திராயன் ஒன் டூ த்ரீ அப்படிங்கிறதுலாம் விட்டிருக்காங்க அடுத்தது என்பிஎஸ்ஜீரோ ஒன் அடுத்தது இஓஎஸ்ஜீரோ சிக்ஸ் இந்த மாதிரி சேட்லைட் மூலியமாக ஸோ விண்ணுக்கு அனுப்பி ஸோ அதன் மூலியமாக ஒரு படம் எடுத்து என்னென்ன நடக்கும் நிகழ்வுகளை நம்ம கண்ட்ரோல் ரூம் அந்தந்த இப்போ ரஷ்யாவும் விடலாம் அமெரிக்காவும் விடலாம் ஸோ இந்திய நாடும் ஸோ இந்த ஏவுகணைகளை அனுப்பலாம் ஆள் போயும் செய்யலாம் ஆள் இல்லாமலேயும் அது படம் எடுத்து அனுப்பக்கூடிய வாய்ப்புகள் இப்போது கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதனால் ஸ் நமக்குத் தேவையான நிறைய விஷயங்களை அதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் அந்த மேம்பட்ட கருவிகளை சில இப்போது சொல்லி இருக்கிறேன் நன்றி